நான் ரீசென்டாக நான் ஃப்ளிப்கார்ட்டில் ப்ளூடூத் ஹெட்செட் வாங்கினேன் ஹெட்செட்டு நல்ல குவாலிட்டி நல்ல டைம் கரெட்டான டைம்முக்கு வந்து கொடுத்தாங்க கலர் நல்லாவே இருந்துச்சு அப்புறம் நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு விலையும் கம்மியாக இருந்துச்சு ஆர்ட்ரு பண்ணுனதும் கொ வில கம்மியாகதான் நான் கம்மியாகதான் இருந்துச்சு ப்ளுடூத் ஹெட்செட்டு நல்லா இருக்குது நல்லா சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே க்ளியராக கேக்குது நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம் எல்லாமே ஓரளவு ஓகே ஓரளவுன்னு இல்லை ஸ்டார் கொடுத்தா ஃபைவ் ஸ்டார் கூட கொடுக்கலாம் என்னோட நான் வாங்கின ப்ராடக்ட் ஓகே தான் இதுக்கு முன்னே ட்ரெஸ் வாங்கியிருக்கேன் அதுவும் குவாலிட்டிலாம் நல்லாயிருந்து இருக்குது பெஸ்ட் குவாலிட்டி ஸ்ட்டிச்சிங் எல்லாமே கரெட்டாக இருந்துச்சின்னு சொல்லலாம் என்னப் பொருத்த வரைக்கும் நான் ஆர்ட்ரு பண்ண வரைக்கும் ப்ராடக்ட் எல்லாமே நான் ஆர்ட்ரு பண்ண குவாலிட்டி ப்ராடக்ட் எல்லாமே குவாலிட்டியாக இருந்துச்சின்னு சொல்லலாம்